எங்கள் குடும்பத்தில் வந்து நாங்கள் மொத்தம் நான் அஞ்சு பேர் நான் என் அப்பா அம்மா அப்புறம் அக்கா இன்னொரு அக்கா ரெண்டு அக்கா இருக்காங்க அவங்க வந்து எல்லோருமே ரெண்டு பேரும் வேலைக்கு போய்ட்ருக்காங்க எங்கள் அம்மா வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்புறம் வந்து எங்கள் அப்பா கூலி வேலை தான் பாக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்ணும்னா நிறைய பேர் இருக்காங்க ஸ்கூல் படிக்கும் போது சிக்ஸ்த்துலேருந்தே ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தோம் அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்த்துலேருந்து எயிட்த் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன் அப்புறம் நைன்த்துலேருந்து ட்வெல்த் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன் எல்லா ஸ்கூல்லேயுமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி அப்புறம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து நிறைய வந்து பாய்ஸ் கூடலாம் அவ்வளவா பேசமாட்டேன் கேள்ஸ் தான் அவ்வளவா எனக்கு கேள்ஸ் ஃப்ரெண்ட் தான் நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் நான் இல்லை அந்த மாதிரி அளவுக்கு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலிக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு எல்லாம் எல்லோருமே நல்லா பார்த்துப்பாங்க ஏதாவது ஒன்றுன்னா உடனே வந்து நிற்பாங்க அது மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே அதில் பெஸ்ட்டுன்னா எனக்கு ஒரு பொண்ணுதான் அவளை ரொம்ப பிடிக்கும் வேற யாருன்னா நிறைய பேரு இருக்காங்க இப்போ இந்த காலேஜ் இந்த படிக்கிறதுலேயும் இந்த காலேஜிலேயும் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் சொல்லணும்னா எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னா நிறைய பேர் இருக்காங்க பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி இருக்காங்க நான் எல்லார் கூடயும் நல்லா நான் வந்து ஜாலியாக பேசி பழகுறதுனால என் கூட எல்லோருமே நிறைய டச்சில் இருப்பாங்க உடனே பழகிடுவாங்க எல்லோருமே அதனால் ரொம்ப ஈக்குவலாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா பழகுவாங்க ஜாலியாக பேசுவோம் எல்லோர்ட்டையுமே ஃபேமிலி பிரச்சனை எல்லா பிரச்சனையையும் ஷேர் பண்ணிப்போம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுன்னா நிறைய வெளியில் நடக்கிறது வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுவாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறதுல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லைஃப் லாங் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் அதனால் ரொம்ப நான் ஒரு வந்து பெஸ்ட்டு ஒரு பெர்சனாக எல்லோருக்கும் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப இதாக இருக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன் அவங்க கிட்டே எல்லாம் ஜாலியாக பேசுவாங்க அப்புறம் வந்து எல்லோர் கூடயும் நிறைய வெளில போகிறது இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்கூடலாம் சேர்ந்து ஜாலியாக போய்ட்டு வருவோம் அப்புறம் நிறைய நிறைய பேசிக்கிட்டே போகலாம் அவங்கள பற்றிலாம் அவ்வளோ தான்